நாங்கள் இங்கேருந்து வடுகப்பட்டி போவோம் வடுகப்பட்டியில எங்கள் பின்னியூடு இருக்குது அங்கே அங்கே பின்னி வீட்ல போய் ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு இருந்துப்போம் இருந்துட்டு அப்படியே திரும்பி பிள்ளைங்கள் பேத்திங்களை கூட்டியாந்து சேந்தமங்கலம் போவோம் சேந்தமங்கலத்திலேருந்து பிள்ளைங்களுக்கு எல்லாம் தீனியோ ஏதோ வாங்கி கொடுத்து அங்கே ராசிபுரத்தில் சொந்தக்காரவங்க இருக்கிறாங்க அது பிள்ளைங்கள்ல பேத்திகளை எல்லா கூட்டி ராசிபுரம் போவோம் ராசிபுரம் போய்ட்டு வந்து அங்கே ரெண்டு நாலு கடைவீதிக்கெல்லாம் போய்ட்டு சுத்திவிட்டு திரும்பி வடுகபட்டிக்கு வருவோம் வடுகபட்டி வந்து பிள்ளைங்கள் பேத்திங்களை கூட்டியாந்துட்டு இங்கே நாமக்கல் வருவோம் நாமக்கல்ல இருந்து ஆஞ்சிநேயர் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு நரசிம்மன் கோயிலுக்கு போய்ட்டு அங்கேயும் சாமி கும்பிட்டு நாமக்கல் கடைவீதிக்கு போவோம் கடைவீதியில போய் சாமானை இதெல்லாம் வாங்கிட்டு அப்புறம் திரும்பி இங்கே கொடாபாலத்துக்கு வருவோம் கொடாபாலத்துக்கு வந்து சாமி கும்பிட்டு சா சாமி கும்பிட்டு பேத்திங்களை கூட்டியாந்துட்டு பேத்திங்கள் பிள்ளையோட அங்கே பையனுக்கு கல்யாணம் அங்கே மலையில் தான் கொடுத்துருக்குறோம் வ முடிச்சிருக்கிறோம் அங்கே போனால் போய் மலையில் சாமி பழனியாண்டவரை கும்பிட்டு அங்கே ரெண்டு நாளைக்கு இருந்துட்டு பிள்ளைங்களை பா பா பாதுகாப்பாக எங்கிட்ட தான் இருப்பாங்கள் அவங்களுக்கு கூட்டியாந்துட்டு திரும்பி கீரமோடு வண்டி ஏறுனால் வண்டியிலருந்து பிள்ளைங்களை ஹோட்டல் கடைக்கு போய் சாப்பிட வைத்து அங்கேருந்து கீரமோடு கூட்டியாந்துடுவோம் அவ்வளோதான்